அக்கா ஏன்க்கா இங்கே வண்டி ஏதாவது கிடைக்குங்களா நாலு சக்கர வண்டி மாதிரி கிரி மலைக்கு போகணுங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவைங்க யாராவது வண்டி இருந்தால் சொல்லுங்க அவங்களுதுங்களா ஆ வண்டி இருக்குதுங்களா என்ன நாலு சக்கர வண்டிங்களா எப்படிங்க அப்படிங்களா சரி சரிங்க சரிங்க்கா அதாங்க மா கிரி மலைக்கு போகணுங்க அதுக்கு தாங்க எப்படிங்க வெயிட்டிங் சார்ஜிலாம் கேட்பாங்களா அந்த மாதிரி ஏதாவது சரிங்க்கா இல்லைங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போல சேர்ந்து போகலான்னு தாங்க அங்கே போய்ட்டு கா காலையில் போனால் அப்புறம் சாமி பார்க்குறக்கு மூணு மணி ஆயிருங்க மலை ஏறி இறங்கிட்டு வரதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுங்க இந்த வெயிட்டிங் சார்ஜ் ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது அதுக்கு தான் எவ்வளோ வாடகை எவ்வளோன்னு தெரியிலைங்க சரிங்க சரிங்க நீங்கள் வேணுணா கேட்டுட்டு சொல்லுங்க எவ்வளோன்னு வாடகை எவ்வளோன்னு கேட்டு சொல்லுங்க அப்புறம் பத்து பதினஞ்சு பேர் ஒரு நாலு அஞ்சு பேர் தான் வருவோங்க கம்மி ஆகாது சரி நீங்கள் எப்படின்னு கேட்டு அந்த அண்ணாவை கேட்டு வேணுணா சொல்லுங்க நீங்கள் அவங்க வரதா இருந்தால் முதல் நாள்லே சொல்லுங்க அப்புறம் நான் அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் அப்போ அட்வான்ஸ் கொடுத்துக்கலாங்க அதுக்கு தாங்க